ஹலோ அண்ணன் டிராவல்ஸ் அண்ணன் டிராவல்ஸ்ங்களாணா அண்ணா நான் ரத்னா பேசுறேங்க கேஎம் பாளையத்துலேந்து என்னங்ணா வறீண்டி விட்டுருக்ங்க மாஸ்க் போடாம வந்துருக்கிறாப்டி வேகமாக போறாப்டிங்ணா குழந்தைகள்லாம் உட்காந்துட்டு பயந்துட்டு வராங்க அப்படி அப்பா மெதுவாக போப்பான்னு சொன்னால் கேட்கவே மாட்டேங்கிறாரு அப்றம் கோவிலுக்கு வந்து அங்கே போய் பெட்ரோல் அடிக்கணும் எனக்கு காசு கொடுங்க அப்படிங்கிறாரு நான் மொத்தமாக உங்களுக்குதான கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன் நீங்கள் இடைவெளில காசு கேட்டால் நாங்கள் எப்படி தரதுங்கணா நாங்க வீட்டில் வந்தலாம் குடுத்துக்கலான்ட்டு பணம் அதிகமாக எடுத்துட்டு போகலிங்ண்ணா அங்கே அப்றம் கோவிலுக்கு எட்டு மணி பூஜைக்கி எட்டு மணிக்கு போறதுக்கு பத்து மணிக்கு போய் சேர்ந்து அங்கே போனால் பூஜையெல்லாம் முடிஞ்சி போச்சிங்க அப்றம் நாங்கள் சும்மா சுற்றி சாமி கும்பிடு போட்டு சாப்பிட்டுபுட்டு வந்துட்டோங்க இந்தமாதிரி நடக்காமல் பார்த்துகங்கணா நல்ல வண்டியை பாத்துவிடுங்க இப்படியெல்லாம் இருந்தால் யாரும் வர மாட்டாங்க அவனை கொஞ்சம் மாஸ்க் போட்டு ஓட்ட சொல்லுங்கள் இனிமேல் சீட்டெல்லாம் கிழிஞ்சு கிடக்குதுங்ண்ணா இதல்லாம் பார்த்து ரெடி பண்ணிவிட்டிங்கனாதான் வருவாங்க வெச்சுட்டுங்களா